நான் ஆர்டர் சொன்னது வந்து ரெண்டு தோசை ஆனால் நீங்கள் கொடுத்தது வந்து ரெண்டு புரோட்டா கொடுத்துருக்கீங்க ஸோ ஆர்டர் வந்து மாற்றி வந்திருக்கு நான் கேட்டதும் இது பரணி ஹோட்டல்ல நீங்கள் கொடுத்தது கெளதம் ஹோட்டல்ல ஸோ ப்ளீஸ் நீங்கள் எனக்கு மாற்றி கொடுக்கணும் இல்லாட்டி திருப்பி காசு கொடுத்துடுங்க